எங்களோடய கலாச்சாரத்தில் முக்கிய தொழில் விவசாயம் அந்த விவசா ஏனால் அந்த விவசாயம் பண்ணிணாதான் நம்பளால் சாப்பிட முடியும் அப்படின்ருக்கு அந்த விவசாயத்துலிருந்து யாரும் வெளில போனாங்களா அப்படின்னா யாரும் வெளியில் போகல கொஞ்சம் பேர் வந்தாங்க ஆனால் க அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய மேம்படுத்திக்கணுன்றத்துக்காண்டி வேறு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்றதுக்காண்டி அந்த தொழில விட்டு வேறு வேறு இடத்துக்கு வந்தாங்க ஆனால் முன்னோர்களெலாம் அந்த தொ இப்போ பாதி பேர் அந்த பக்கம் போனாலும் ம நம்பளுக்கு விவசாயம்தான் பெரிசு அப்படின்ட்டு வெளில போனவங்களாம் திரும்ப இந்த பக்கம் வந்து விவசாயத்தை இப்போ எல்லோருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளோடய கலாச்சாரம் கலாச்சாரங்கிறதோட விவசாயம் விவசாயம் பண்ணிணாதான் நம்மளால சாப்பிட முடியும்றமாரி நிலமைகெல்லாம் இப்போ வந்துடுச்சு அதனால அதை விட்டு யாரும் வெளில வர்லை